ஹலோ ஆமாம் சார் ஆ சொல்லுங்கள் சார்

ஓகே சார் நல்லது இருக்கும் சார் உங்குளுக் உங்களுக்கு எந் எந்தமாரி கார் உங்களுக்கு வேணும் சார் அது இருக்குது சார் எங்கள்கிட்ட அது இருக்கும் சார் எங்கள் வண்டியில் ஆ சரி சார் எத்தனை நாள் ஆகும் சார் ஓகே சார் ஒரு இ இருபதாயாரூவா சார் ஒரு ஆயரரூவா கம்மி பண்ணுறேன் சார் நீங்கள் இங்கே பிளே பண்ணுங்கள் நான் அப்படே நான் போட்டுக்கிறேன் வேணாம் சார் வேணாம் சார் அதெல்லாம் வேணாம் சார் நாங்கள் நாங்களே பார்த்துக்குறோம் சார் அதுக்கு தெரியும் சார் எல்லாம் ஆ தெரியும் சார் எங்களுக்கு நான் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அது ஓகே சார் ஆ ஓகே சார் வந்துடறோம் சார் ஆ சரி சார் ஆ வந்துடுறோம் சார் ஓகே சார் சரி வந்துடுறோம் சார்

ஓகே சார் ஆ ஓகேங்க